ஆ அண்ணா பார்த்துத்தாண்ணா ஓட்டிகிட்டு இருக்கிறேன் சரி அண்ணா சரி ஆ பழனி போகலாண்ணா பழனி போகறதுக்கு ஒரு மூணுமண்நேரம் ஆகும்ண்ணா

சரி அண்ணா சரி அண்ணா கண்டிப்பாக போகலாமுண்ணா நான் ரெகுலராக கஸ்டமர் கூட்டிகிட்டு போகற கடைக்கும் உங்களை கூட்டிகிட்டுப் போகறேன் அங்கே சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும் சாப்பிடுங்க ஒரு அரைமண்நேரம் ரெஸ்ட் எடுங்கள்

சரி அண்ணா சரிங்க அண்ணா சேரிங்க அண்ணா டைம் எடுத்துக்குறேன் உங்களுக்காக நான் அங்கே வண்டி நிற்குமண்ணா ஆமாங்க அண்ணா நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட்டிங் எடுத்துக்கலாம் வெயிட்டிங் சார்ஜ் கொடுத்துருங்க நான் வெயிட் பண்ணிவிட்டுதான் இருப்பேன் நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா வ எனக்கு தேவை வண்டி ஓட்டுற வேலைதானே நீங்கள் எவ்வளோ நாள் வேணா நீங்கள் டைம் எடுத்துக்கங்கண்ணா சரி அண்ணா சரிங்க இல்லைண்ணா நான் கீழயே சாப்பிட்டுக்குறேண்ணா நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்கள் நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரி அண்ணா போகலாமுண்ணா எனக்கு தேவை வாடகை தானேண்ணா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வண்டி ஓட்டுறேன்

சரிங்க அண்ணா ஒரு எங்கே செஞ்சாலும் எனக்குத் தேவை நான் வந்து டிரைவர் அண்ணே வண்டிக்கு எனக்கு வாடகை கொடுத்தா சரிங்க பைசா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ள வரும் அண்ணா செலவு ஆமா அண்ணா ஆ சரி அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா

ஆ அது போகலாண்ணா நான் போயிருக்கங்க அண்ணா

சரி அண்ணா சரிங்க அண்ணா நம்ம வண்டி எல்லா வண்டியும் நம்ம வண்டி எல்லா வண்டியும் போயிகிட்டுதான் இருக்குங்க நம்ம வண்டி நிறையா ட்ரிப் போயிருக்கு

சரிங்க அண்ணா போயிக்கலாம்ங்க போயிவிட்டு நம்ம வந்துரலாம் இல்லைங்க இவ்வளோநேரம் வண்டி போயிட்டுதானே இருக்கு ஆமாம் அது ஒரு இருபதுருவாக்குள்ள வரும் அண்ணா ஆமாங்க அண்ணா நீங்கள் ஃபேமிலியோட வந்துருக்கிறீங்க நம்ம வண்டி பெட்ரோல் இருக்கு அப்புறம் மேலே போகறதுக்கு டைம் ஆகும் கீழே வர்றதுக்கும் டைம் ஆகும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வண்டி ஆனால் எங்களுக்கு நம்ம வண்டி ரெகுலராக போகற வண்டிதான்ண்ணா

ஆ ஓட்டிக்கலாம்ண்ணா கண்டிப்பாக ஓட்டித்தரேன் உங்களுக்கு